என்னோடய நான் வந்து பொதுவாக யூஸ் பண்ற சோசியல் மீடியா வந்து இன்ஸ்டாகிராம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்புறம் அப்பப்போ ட்விட்டரு போ போனால் அதில் வந்து மேக்சிமம் எதுவும் போஸ்ட் பண்ண மாட்டேன் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆனால் என் ஃபோட்டோ ரெண்டு மூணு போஸ்ட்டு போட்டிருக்கேன் அது ஏன்னால் நார்மலாக நம்ம ஃபேஸ் வந்து காட்டணும் நம்மளோட திறமையை காட்டணுன் சொல்லி நான் வந்து எடிட்டிங் பண்ணுவேன் ஃபோனில் அது வந்து நான் ஒரு பைக்கிட்ட நின்றோ இல்லை ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் நல்லா இருக்கற இடத்துல நின்றோ ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நான் எடிட் பண்ணி அனுப்புவேன் அது மூலமாக எனக்கு வந்து லைக் நிறைய கிடைக்கும் அதுவும் நான் வந்து கொஞ்சம் பிரபலமாவேன் அப்படிங்குற இதில் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அது மாரி இருக்கிற இதில் எனக்கு எதாவது ப விஷ்ஷஸ் சொல்லணும்ன்னா என் ஃபோட்டோ வச்சு சொல்லுவாங்க ஈஸியாக ஃபோட்டோ யார்டையாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணுமுன்னா இவன் என்னை பற்றி பேசிட்டிருக்கும் போது ஆ இவனோட ஃபோட்டோ இல்லையா என்கிட்ட இருக்குனு சொல்லி அங்கே வந்து என் ஃபோட்டோ வந்து என்னோடய அந்த சோசியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்குறது வந்து போய் அதில் க்ளிக் பண்ணி போய் காட்டுவாங்க என்னோடய ஃபோட்டோவை இதுக்காக நான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவேன் அப்பறம் பொதுவாக இந்த மாதிரி போஸ்ட் பண்றதே நல்லா தான் இருக்கும் இ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி நான் டெலக் ட்விட்டர் அதிகமாக நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அது வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட நியூஸ்க்காக மட்டும் தான் நான் ட்விட்டருக்கு போவேன்